எங்கள் ஊரில் பார்த்தினா எங்கள் ஊர் சைடில் வந்து எந்த விளையாட்டு பயிற்சி மையமும் இல்லை ஆனால் நாங்கள் படிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி சம்மர் லீவ் அப்போ இந்த சம்மர் கிரிக்கெட் கோச்சிங் க்ளப்பு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்கள் அங்கே அந்த மாதிரி சம்மரு அந்த டைம்ல நம்ம ப்ரீயாக இருக்கிறதுக்கு அங்கே போய் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் ஃபீஸ் கட்டி நம்ம அங்கே விளாட்ற மாதிரி இருக்கும் எங்கள் சைட்ல வந்து மொத்தம் ரெண்டு கிரிக்கெட் மையங்கள் இருக்குது விளையாட்டு மையங்கள் ஒன்று டால்மியா இன்னொன்று வந்து கீழப்பழுவூர் வசதிகள் என்னென்ன இருக்குதுன்னா இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் விளாட்றோம்னா அந்த கிரிக்கெட் நம்ம நல்லா விளாட ஆரம்மிச்சோம் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவன் பரவாயில்லையே இவன் சூப்பராக விளையாட்றான் அப்படிங்கிறமேரி அவங்களுக்கு தோணுச்சுனால் அவங்களே ஸ்பான்ஸர் பண்ணுவாங்கள் இந்தமாரி இவன் இவனுக்கு ஸ்பான்ஸர் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேல் இடத்துல கொண்டு போய் இந்தியாவுக்கு விளாட்ற அளவுக்கு இவனை வளர்த்துட்லாம் அப்படின்னு நினைச்சி அவங்க ஸ்பான்ஸர் பண்ணுவாங்கள்